கலச்சாரன்னு பார்க்கப்போனா இந்த பொங்கலுக்கு வந்துட்டு கிராமிய விழா மாதிரி கொண்டாடுவாங்கள் அது மூணாவது நாள் கலைப்பொங்கல்னு சொல்லுவாங்கள் அதை இன்னும் சொல்லப்போனால் காணும்பொங்கல்னு சொல்லுவாங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி இது சொல்லுவாங்கள் தமிழ்நாட்டில் அது வந்து காணும்பொங்கல்னு சொல்கிறது ஏ சாயந்தர நேரத்தில் வந்துட்டு பீச்சுக்கு போவாங்கள் பீச்சுக்கு போய்ட்டு எல்லாரும் கடல்ல குளிக்கிறது அது போல் நல்லா கடல்ல வந்து ஜாலியாக சுற்றி அடிச்சிட்டு வருவாங்கள் எல்லாரும் விளையாட்டு வைப்பாங்க அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பலூன் பலூன் உக உடைக்கிறது பிஸ்கட் சாப்பிடுறது இது போல் விளையாட்டு கல் பொறுக்கி போடுகிறது இதெல்லாம் வந்து கலாச்சாரமான ஒரு விளையாட்டுங்கள் கோலி கோலி விளையாடுகிறது அந்த உண்டிக்கால் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள் அதெல்லாம் இங்கே பளிங்கு அது போல் கிட்டிப்புட்டின்னு சொல்லுவாங்கள் அது வந்து பண்ணுவாங்கள் அப்பறம் அது எல்லாம் வந்து அந்த கலாச்சார அதில்தான் வரும் பண்டிகைகள்னு பார்க்கப்போனா தீபாவளி வந்து ம பண்டிகை இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகள் பண்டிகை ம முஸ்லிம்ஸுங்க வந்துட்டு அந்த மொஹரம் பண்டிகை இது மாதிரி கொண்டாடுவாங்கள் அப்பறம் வந்து ஹிந்துஸ் வந்து கிறிஸ்டின்ஸ் வந்து சர்ச்சில் அங்கே நம் சர்ச்சுக்கு போவாங்க ஈஸ்டர் இது போல ஈஸ்டர் கிறிஸ்மஸ் இது போல் பண்டிகை நியூயர் இதெலாம்மே கொண்டாடுவோம் இது வந்து மதம் மதத்துக்கு சம்மந்தப்ப பட்ட பண்டிகைங்கள் இதெல்லாம் கலாச்சாரம் வந்துட்டு எல்லாருமே வந்து எங்கள் பகுதியில இருக்கிறவுங்க எல்லாருமே வந்து புடவைகள் புடவலாம் கட்டுவாங்கள் பட்டு புடவை எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் பட்டு புடவ கட்டுவாங்கள் ஆண்களை பொறுத்த அளவுக்கு வேஷ்டி சட்டை இப்படி கட்டுவாங்கள் சின்ன பிள்ளைங்க பசங்கள் வந்துட்டு ஃபேண்ட் ஷர்ட்டு இப்படி போடுங்கள் அதுதான் இப்போது இங்கே அது மாரி சின்ன பிள்ளைங்க பெண்கள் வந்து சுடிதாரு இது போல் போடுங்கள் இதுதான் இப்போ இப்போ நம்ம தமிழ்நாட்டில வந்து கலாச்சாரமாக உள்ளது வந்து இதுதான்